ஆ எக்ஸ்க்யூஸ் மீ மேம் ஆ ஓகே மேம் ஆ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல்லருந்து

நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் அர்ஜுனோடய அப்பா அம்மாங்க ரெண்டு பேரும் இல்லைங்க மி அவன் எதனால் படிக்கலைங்களா நீங்கள் ஃபோன் பண்ணோடன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன் என்ன எதுன்னு தெரியலைன்னு தான் வந்தேங்க மேம் இல்லைங்க மேம் அவன் நல்லா படிப்பான் பாடுவான்றதே நீங்கள் சொல்லி தான் தெரியும் ஏன்னா நானும் எங்கள் வீட்டுகாரரும் படிக்கலை நான் செவன்த்தோடயே விட்டுட்டேன் அவர் பிஃப்த்தோடயே விட்டுட்டார் அதனால் நாங்கள் எதுவும் சொல்லியும் கொடுக்கறது இல்லை வீட்டில் படிக்கிறதெல்லாமே அவங்களே தான் பார்த்துக்குறாங்க இல்லைங்க மேம் அவன் படிக்கிறதோடவே போதும் ஏன்னா அதுக்குன்னு எங்களால் தனியாக செலவு பண்ண முடியாது அதுக்கான வசதியும் எங்களுக்கு இல்லை அதுக்கான என்னனென்ன வாங்கணுன்றளவுக்கெலாம் எங்களால் பார்த்துக்க முடியாது இல்லைங்க மேம் ரொம்ப தூரம் அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்குது அனுப்புகிறத்துக்கு நம்பி தனியாக அனுப்ப அப்படிங்களா அப்படிங்களா சரி ஓகேங்க மேம் ஓகே ஓகேங்க மேம் ஓகே மேம் நன்றிங்க மேம்